இப்போ வந்து கலாச்சாரம் வந்து கோலம் போடுறதுனா குனிஞ்சு நின்று கோலம் போடுறதுனால ரொம்ப முதுகுத்தண்டு இதெல்லாம் ஸ்டாங்காகும் குனிஞ்சு வேலை செய்கிறதுனால நம்ம போன்ஸ் எல்லாமே ஸ்டாங்காகும் நீர் இதை மாதிரி சூரியனுக்கு நீர் சமைக்கிறது வந்து காலையிலே வந்து சூரியனை பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து சூரிய நமஸ்காரம் செய்யும் போது நமக்கு வந்து நா உடம்புல வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வந்து வைப்ஸ் வந்து நம்ம உடம்புல வந்து பாஸ் ஆகும் அதுக்கப்புறம் வந்து இப்போ ஏன் திருநீர் குங்குமம் வைக்கிறாங்கனா இப்போ தலை குளிச்சுட்டு வந்து திருநீரோ குங்குமமோ வைக்கும்போது தலையில் உள்ள நீர்களெலாம் வந்து அது எடுத்துக்கும் அப்புறம் புனித நூல் அணிதல் வந்து அது வந்து ஒரு குட் பாசிட்டிவ் எனர்ஜி அது அணியும்போது ஒரு ஒரு நல்ல நல்ல எனர்ஜி கிடைக்கும் கோவிலுக்கு சென்று பூஜை செய்வது வந்து எப்படின்னா கோவிலில் வந்து தங்கத்தகடுகளும் காந்த இ இழுப்பு விசையும் சேர்ந்து வந்து ஒரு தகடு வந்து கோயிலில் உள்ள கருவில் வச்சுருப்பாங்க அந்த கருவில் வச்சுருக்கறது வந்து ஆராதனை காட்டும் போது கோ ஆராதனை காட்டும்போது யார்னால் சாமி உள்ளார இருப்பாங்க சாமி உள்ளார இருக்கும் ஆராதனை காட்டும் போதும் அந்த சாமிகிட்ட எதாக வந்து பாசிட்டிவ் எனர்ஜி ஏன்னால் அங்கே தங்கத்தகடுகளும் பா அந்த காந்தத்தகடுகளும் சாமி இருக்கிற இடத்துலதான் இருக்கும் இருக் இருந்து ஆதாரனை ஆ ஆராதனை காட்டும் போதும் அதுடைய வேவ்ஸ் வந்து எது மூலிமா பாஸ் ஆகும்னா சாமியோட கண்ணிலருந்து தான் பாஸ் ஆகும் அந்த சாமிலிருந்து கண்ணை சாமி கண்லிருந்து நம்ம கோவிலுக்கு போனோன்னே சாமி கண்ணை பார்த்துதான் சாமி கும்பிடுவோம் அதைப் பார்த்து சாமி கும்பிடும்போது நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல கிடைக்கும் அதனால் தான் பூஜை செய்வாங்க கோவிலில் கோவிலை சுற்றி இருக்க எல்லா ப்ளேஸுமே வந்து ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் அதனால்தான் ஏதாவது ஹெல்த் இஷ்யூனாலும் உடம்புல ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தாலும் கோவிலுக்கு அதிகமாக போகக்கூடாது அப்படின்னு சொல்வாங்க இந்தமாதிரி அங்கே உள்ள பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளை வந்து அட்டாக் ஆகும் அட்டாக் ஏன்னால் ஈஸியாக பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி கோயில்லேருந்து கிடைக்கும்போது நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக இருப்போம் அதுவந்து ஈஸியாக வந்து அட்ராக்ஸ் ஆகிடும் அதுவந்து ரிப்பர் பண்ண முடியாது ஏன்னால் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து அட்ராக்ட் ஆகும் நம்ம படிச்சுருப்போம் அதேமாதிரி கோவிலில் உள்ள பாசிட்டிவ் எனர்ஜியும் நம்ம உடம்புல உள்ள நெகட்டிவ் எனர்ஜியும் சேர்ந்து அதைவந்து ரொம்ப நமக்கு வந்து உடம்புக்கு வந்து இன்னும் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் அது மாதிரி சாமிக்கு ஏன் ரோஜாப்பூக் ரோஜா மாலைகள் அந்தமாதிரி மாலைகளெலாம் போட்டு இருக்கும்போது அந்தமாதிரி ஃப்ரெஷ்னஸாக இருக்கும் கோவிலிலேருந்து கே இந்தமாதிரி வாசனைபொருட்களெலாம் நம்ம நுகரும்போது நம்ம உடம்புக்குவந்து ரொம்ப ஃப்ரெஷ்னஸ் வந்து அதிகமாக கிடைக்கும் எந்த நோயும் அவ்வளோ சீக்கிரமாக அட்டாக் ஆகாது இதுதான் கோவில்களில் உள்ள கலாச்சாரமும் இந்தமாதிரி கோலம்போடுறத்துக்கான கலாச்சாரமும் இதுதான்